நாமக்கல் மாவட்டத்தில் அது தமிழ் தமிழ்நாட்டில் தமிழ்மொழிக்கு என்னென்ன விவசாய அதாவது என்னென்ன பண்டிகைகள் இருக்கோ அனைத்து பண்டிகையுமே நாங்கள் சிறப்பாக கொண்டாடுவோம் தீபாவளி பொங்கல்தான் அதிகமாக கொண்டாட் றது தீபாவளி வந்து வீடு வழித்து சுத்தம் பண்ணி வீடெல்லாம் இது பண்ணிட்டு அன்றைக்கி நைட் ஃபுல்லாக பட்டாசு வெடித்து அடுத்தநாள் இனிப்பு செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமாக கொண்டாடுவோம் அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கறதனால் தமிழ் எங்களுது அதிகமா கொண்டாடப்படுறது பொங்கல் மட்டுந்தான் அது தமிழ்மொழி தமிழோடய வளர்ச்சிக்காக தமிழ்நாட்டு பாரம்பரியத்துக்காக நாங்கள் அதை கரெக்டாக கொண்டாடிட்டிருக்குறோம் மொதல் நாள் போகிப்பண்டிகை ரெண்டாவது நாள் வாசல்பொங்கல் மூணாவது நாள் மாட்டு பொங்கல் நாலாவது நாள் கரி நாள்னு சொல்லி கொண்டாடுவோம் மா வாசல் பொங்கல் அப்போ வ மக்கள் வந்து அதாவது விவசாயிகள் அல்லாதவங்க மாடு ஆடு மாடு இல்லாதவங்க வாசல் பொங்கல் வெச்சு கொண்டாடுவாங்க வாசல் பொங்கல் கொண்டாடும்போது வாசலில் மண் பானையில் பொங்கல் வெச்சு தமிழ் முறைப்படி மண் பானையில் பொங்கல் வெச்சு கரும்பு வெச்சு எல்லோரும் பொங்கலோ பொங்கலோன்னு சொல்லி சாமி கும்பிட்டு அப்பறம் படையல் பண்ணித்தான் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படுவாங்க அதே மாட்டு பொங்கல்னால் விவசாயிகள் வந்து அதிகமாக மாட்டு பொங்கல்தான் கொண்டாடுவாங்க மாட்டு பொங்கல் வந்து மாடயெல்லாம் அன்றைக்கி சுத்தம் பண்ணி என்னென்ன விலங்குகள் இருக்கோ எல்லாம் விலங்கையும் அன்றைக்கி அதை சுத்தப்படுத்தி அதுங்களுக்கு படையல் போட்டு பொங்கல் வெச்சு அதுங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டதுக்கு அப்புறம்தான் பெ வர்ணம் பூசி மாடெல்லாம் கழுவி வர்ணம் பூசி அதுக்கு கயிறெல்லாம் புதுசாக மாற்றி அதுங்களுக்கு கரும்பு வெச்சு படையல் போட்டு தேங்காய் பழம் உடச்சி ஃபஸ்ட்டு தேங்காப்பழல்லாம் மாட்டுக்கு கொடுத்ததுக்கு அப்புறந்தான் விவசாயிகள் சாப்பிடுவாங்க அதாவது இந்த விவசாயத்தை எங்களுக்கு கொடுத்த இறைவனுக்கு நன்றின்னு சொல்லி நன்றி சொல்லி அதுக்கப்பறோனால் சாமி கும்பிட்டு நாங்கள் படையல் போட்டு மா மாடுகளுக்கு கொடுத்துட்டுதான் அடுத்தது நாங்கல்லாம் சாப்பிடுவோம் அதுக்கப்பறம் கரி நாள் அன்றைக்கி இருக்கிற எல்லா மக்களுமே கரி நாள் கொண்டாடுறவங்க எல்லோருமே கரி நாள் எடுத்து செஞ்சு சாப்பிடுவாங்க அதேமாதிரி ஒவ்வொரு திருநாள் அன்றைக்கும் அவு அதாவது அவங்கவுங்க ஊரில் மாரியம்மன் பண்டிகைன்னு ஒன்று இருந்துச்சின்னால் அதுவும் அவங்கவுங்க திருநாள்மாதிரி கொண்டாடுவாங்க ஓ அதேமாதிரி தமிழோடய வளர்ச்சிக்கும் தமிழ்மொழியோடய வளர்ச்சிக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து இப்போ ஒவ்வொரு கோயில்லேயும் அர்ச்சனை பண்ணும்போது ஃபஸ் முதல்ல சமஸ்கிருதத்தில் பண்ணுவாங்க இப்போ வந்து எல்லா முடிஞ்சு முக்கியமான கோயில் எல்லா கோயில்லேயுமே தமிழில் அர்ச்சனை செய்ய சொல்லிவிட்டாங்க அப்போ அது அது வந்து தமிழோடய வளர்ச்சிக்கு நம்ம பண்ற நம் இதாகதான் தெரியுதே ஒழிய அந் தமிழுக்கு யாரும் துரோகம் பண்றமாதிரி தெரியல தமிழோடய வளர்ச்சிக்கு இன்னமும் அரசாங்கம் தான் நிறைய ஸ்டெப்பெடுத்து என்னென்ன பண்ணணும் இப்போ எப்படி தமிழில் அர்ச்சனை பண்ண சொல்லி சொன்னாங்களோ அதேமாதிரி மற்ற ம இதுலேயும் தமிழே அதிகமாக இது பண்ண சொன்னாங்கனால் தமிழோடய வளர்ச்சி அதிகமாக ஆக் இன்னும் வளர்ச்சி அடையும்